எங்கள் வீட்டில் வந்து நான் என்ன தொழில் செஞ்சனால் நான் படிச்சுருக்கேன் ஆனால் படிப்புக்கு ஏற்ற வேலை வந்து கிடைக்கல வேலை கிடைக்காததால என்ன பண்ணணும்னா முந்திரிக்கொட்டை வாங்கி தொழில் செஞ்சுட்டு இருந்தேன் முந்திரிக்கொட்டை தொழில் வியாபாரம் வந்து முந்திரிக்கொட்டை அவிக்கிறது உரிக்கிறது எல்லாம் வந்து செஞ்சுட்டு இருந்தோம் அதில் வந்து லாபம் வந்து அவ்வளோவா கிடைக்கல நஷ்டமாகிடுச்சு நஷ்டமாகிடுச்சின்னா ஒரு வருஷத்துக்கு முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் நஷ்டமாயிடுச்சி அதில் வந்து குடும்பம் வந்து ரொம்ப கீழே கஷ்டத்தில் உள்ளது கஷ்டத்தில் உள்ளதால் வேலை இல்லாததால் தொழிலும் இல்லாததால் வேலையும் கிடைக்காததால பணவரவ வந்து என் குடும்பத்திற்கு வந்து ஏற்றவாறு இல்லை அதனால் எங்கள் வாழ்க்கையே வந்து கொஞ்சம் குறைய நேரி குறைஞ்சிடுச்சி குறையுறதால ஒரு படிப்பை ஒரு படிப்பு செலவு ஒரு காரியம் செலவு ஒரு சாப்பாடு செலவுக்கே கையில் வந்து பணம் கிடையாது எங்கக்கிட்ட பணம் இல்லாததனால் வந்து தொழில் வேலையும் ஒரு வேலைக்கு போய் சம்பாரிக்கிற சம்பாதிச்சாலும் வரவுக்கேற்ற பணம் வந்து எங்களுக்காக கிடைப்பதில்ல ஆனால் இப்போ கொடுக்குற வேலை வந்து நூ இந்த நூறு நாளு வேலையை வந்து எங்களுக்கு கொஞ்சம் தொழில் நல்லாயிருக்குது